சர்ஃபிங் அப்படிங்கிறது கடலில் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு போய் சர்ஃப் அது ஒருமாதிரி தண்ணியில் போயிட்டு செய்யக்கூடிய ஒரு சாகசம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து எல்லாராலேயும் பண்ண முடியாது நல்ல ட்ரெய்னிங் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ட்ரெய்னரால் மட்டும் தான் வந்து அதை பண்ண முடியும் அப்புறம் மோ மெயினாக வந்துட்டு அது செய்யுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் அப்போதான் வந்து அவங்களுக்கு ஏதோ சப்போஸ் எதோ ஒரு டேமேஜாகி எதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்துட்டு அவங்களால அவங்க தங்களை காப்பாற்றிக்க முடியும் இல்லைனா வந்துட்டு ரொம்ப டேஞ்சராகிடும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் எல்லாராலேயுமே இதை வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது இதை நம்ம எல்லாராலேயும் ஏற்றுக்க முடியும் அப்படின்னுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது நல்ல தெரிஞ்ச ரொம்ப தைரியமான ஒரு சிலரால் மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும் கண்டிப்பாக வந்து நீச்சல் தெரியாமல் யாருமே வந்து இந்த சர்ஃபிங் வந்து செய்யக்கூடாது அதனால் வந்து நம்ம மிகப்பெரிய இழப்புகளெலாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வந்து நல்ல ட்ரெய்னிங் உள்ள நல்ல நீச்சல் தெரிஞ்ச தைரியமானவங்க மட்டும் தான் இந்த இதை செய்யணும்